நான் ஒரு ஒன்றாவுதுலருந்து பன்னெரெண்டாவுது படிக்க சொல்ல ஒரு ஆறாவது ஏழாவது இந்த லைப்ரரிக்கெலாம் போவேன் அப்போ வந்து நினைப்பேன் நூலகம் சொல்லுவாங்க அது நம்ப வீடு பக்கத்தில் வந்து இது என்னெனாக்கா மாதத்துக்கு வந்து நூறுரூபா கட்டணும் அங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட புத்தகமெலாம் இ ஒளவையார் புக்கு தமிழ் புக்கு இங்கிலீஷ் தமிழும் கன்னட மலையாள எல்லா புக்கும் இருக்கும் எல்லாமே படிக்கலாம் அதே மாரி நியூஸ்பேப்பர் வந்து நம்ப நாட்டு நடப்பெலாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஒரு பத்து இருபது நியூஸ்பேப்பரு தந்தி தினமணி த இண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸு டெக்கான் க்ரானிக்கள்லு அது மாதிரிலாம் நிறைய பேப்பர் வந்து நம் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நாலேஜை வந்து நல்லா வளர்த்துக்கலாம் இதெல்லாம் படித்தா இங்கிலீஷ் படிச்சாச்சுங்களேன் அந்த த ஹிந்து பேப்பரெலாம் பார்த்தா படிக்க தெரிலைனா கூட கூட்டி கீட்டி படித்தா நம்ப வந்து அப்படியே நிறைய லேங்குவேஜுல்லாம் இங்கிலீஷ் லேங்குவேஜ் நல்லா கற்றுக்கலாம் அதே மாரி பார்த்தா நான் சின்ன வயசில் கொஞ்சம் படித்த புக்கெல்லாம் கொஞ்சம் அலமாரியில் வந்து ஒரு வ வைச்சிப்பேன் நாளைக்கு எதுனா ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறதுக்கு கொள்றதுக்கு ஆன்சரு வந்து எடுத்துக்கலாம் அங்கங்கே ஒரு புக்ஸுல்லாம் ஒரு லைப்ரரி மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஜென்ரல் நாலேஜு புக்கு டிஷ்னரி கிராமர் புக்கு நிறையா ஏகப்பட்ட ஒரு வச்சுக்கிறேன் எங்கள் வீட்டில் அது இருக்குது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட புக்ஸு நிறைய ஆட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறேன் எங்கள் வீட்டில்